எங்கள் குடும்பத்தில் நான் அம்மா அப்பா அம்மா பெயரு கோமலம் அப்பா பெயரு ஆறுமுகம் நான் ஏ பெயரு கவிக்குமார் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் வேற எதாச்சும் தகவல் வேணுமாண்ண